எங்கள் வீட்டில் மாமரம் இருக்குதுங்க அந்த மாமரத்தில் நிறைய பறவைங்கள்லாம் வருதுங்க நான் முதல்ல எங்கள் வீட்டு மதில் செவத்து மேல் சாதம் வச்சிட்டுருந்தங்க மீதமான சாதத்தைலாம் வச்சிட்டுருந்தங்க அப்பறம் அந்த பறவைகள்லாம் வந்து நிறைய வந்து அதில் சாப்பிட்டத பார்த்துட்டு இப்போது நான் அதுக்குனு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சி அதை ப பராமரிச்சிட்டுருக்குறங்க இப்போது வந்து எங்கள் வீட்டில் கிளி வருது காகம் என்ன சின்ன சின்ன குருவிங்க சிட்டு குருவி அணில் இந்த மாதிரி நிறைய வருதுங்க பறவைகள்லாம் இந்தெல்லாம் வந்துங்க முதல்ல ஒரு விளையாட்டாக இது பண்ணிட்டு இருந்தேன் இப்போது வந்து அதை அதுக்குன்னு தனியாக நான் கவனம் செலுத்தி தானிய வகைகள்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் தண்ணி வைக்கிறேன் அப்பறம் இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் இந்த சிட்டு குருவி இனமெல்லாம் அழிஞ்சிடுச்சினு சொல்கிறாங்க இந்த டவர் வந்ததுனால் சிட்டு குருவி இல்லை அப்டிங்கற மாதிரி சொல்கிறாங்க அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மரம் இருந்தால் அல்லது மரம் இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் எதாவது அட்டை பெட்டி எதாச்சும் சின்னதாக அட்டைபெட்டி இருந்தால் கூட அந்த அட்டைப்பெட்டிய நீங்கள் ஒரு ஓட்டை மாதிரி செஞ்சி நீங்கள் முன்னாடி உங்கள் வீட்டில் முன்னாடி பால்கேணியில் எதாவது மாட்டுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரியும் வைக்கலாம் அல்லது சிறுசாக எதாவது மரம் சின்ன மரமாக இருந்தால் கூட அதில் நீங்கள் கூடு கட்ட முடிலைனாலும் பரவாயில்ல அந்த அட்டைபெட்டில எடுத்து நீங்கள் அந்த மரத்தில் கட்டி விட்டிங்கனா கூட அதில் நிறைய பறவைகளாம் வரும் இந்த சிட்டு குருவியலாம் வந்து லைனா பெருக்கம் செய்யும் வைங்களேன் அதனால நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து நீங்கள் கவுனிச்சி உங்களுக்கு எவ்வளவோ டைம் வேஸ்ட்டாகுது அதுக்குனு ஒரு கொஞ்ச நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து நாளாக நாளாக அதே ஒரு பழக்கமாயிடும் அதுக்குனு உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணும்னு ஒரு எண்ணம் வரும் உங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுனு வைங்களேன் அதனால நீங்கள் டைம் கிடைக்கும் போது அதை பார்த்து கொஞ்சம் கவுனிச்சி ரெடி பண்ணுங்க நீங்களும் அது மாதிரி செய்விங்க செஞ்சிங்கன்னா தான் இன்னும் வருங்காலத்துக்கு இந்த மாதிரி ப பறவை இனமெல்லாம் வந்து உயிர் வாழும் இப்போ நாம நம்மளோடு முடிஞ்சது நிறைய பறவைங்க நம்ளுக்கு தெரியாத பறவைகளும் நிறைய பறவைங்க இல்லை முன்ன முன்ன இருந்த பறவைகளும் இப்போ இல்லை இனி வந்து இந்த சிட்டு குருவி இனம் கூட நம்ம நம்ம காலத்தோடு முடியாமல் நம்ம வருங்காலத்துக்கும் இந்த சிட்டு குருவி இனம் இருக்கணுங்கறதுக்காக நீங்கள் இது கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிணா போதும் கொஞ்சம் முயற்சி எடுத்து நீங்கள் இதுக்கு எதாவது ஒரு ஐடியா செஞ்சி இந்த மாதிரி நிறைய நீங்கள் அந்த அட்டைப்பெட்டி இல்லைனா கூட இந்த மாதிரி கூடு மாதிரி கூட செஞ்சி விற்க்கிறாங்க இந்த ரோட்டோரத்துலேயெல்லாம் நீங்கள் கோயம்பத்தூர் போனிங்கன்னா பாருங்க ரோட்டோரத்துலயெல்லாம் நிறைய இந்த மாதிரி கூடு மாதிரிலான் செஞ்சி விற்பாங்க அந்த மாதிரி எதாவது கூட நீங்கள் எடுத்து அந்த வீட்டில் எதாவது இடம் இருந்தால் முன்னாடி காமவுண்ட் முன்னாடி எதாவது அந்த மாதிரி இடம் இருந்ததுனா நீங்கள் அதில் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சிங்கனா நிறைய பறவைங்க வரும்க இந்த சிட்டு குருவினு இல்லை நிறைய பறவை வரும் எங்கள் வீட்டில் அணிலலாம் வருதுங்க மா மாமரம் இருக்குகிறதுனால மாம்பழம் சாப்புடுறக்காக அணிலலாம் நிறைய வருது அது மாதிரி எதாவது ஒன்னு இந்த மாதிரி அட்டைப்பெட்டி மாதிரி வைங்க அப்படி இல்லைனா குச்சி மாதிரி வச்சியும் கூட எதாவது கூடு மாதிரி கட்டுற மாதிரி அந்த மாதிரி கூட எதாவது செய்யலாம் நீங்கள் எதாவது முயற்சி செஞ்சி பாருங்க கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இதுக்காக